பழைசு பழைய ஸ்டாம்பு கூழாங்கற்கள் ஆற்றுக்குள்ள போய் பல கற்கள் எடுத்துட்டு வருவோம் காசு ஒருபா காய்ன்னு ரெண்டுருவா காய்ன்னு பழைய காயின்ல காசெல்லாம் வாங்கி நோட்டுக்குள்ள வச்சிருப்போம் அழகலகு காசுகளாகவும் பழைய கற்கள் எடுத்துட்டு வந்து வைப்போம் அந்த ஸ்டாம்பு வாங்கி வைப்போம் அந்த இந்த இது ஆன்லைன்ல இல்லாத பொருள்களை வாங்குவோம் வாங்கி அதை சேகரித்து வைப்போம் பழைய சின்ன சின்ன சட்டி பொம்மை காந்தி தாத்தா நேரு தாத்தா இப்படி பொம்மைகள்லாம் வாங்கி வாங்கி சேர்த்து வைப்போம் ஒரு ரூம்ல அழகலகு பழைய பொருள்களை வந்து நிறையா சேர்த்து சேகரித்து வைப்போம் பழைய ஆளுங்க வந்தாங்கன்னால் என்ன நீ பழைய பொருள்கள்லாம் இந்த ரூமில் வச்சிருக்கியேன்னு கேட்பாங்க பழைய யாவு கார்த்தத்துக்கு இதுதுல்லாம் தேவைப்படும் அவங்க இல்லாமல் நம்ம வந்துட்டோமான்னு சொல்லுவோம்